நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு திருமணம்னாக்கா ஒரு நாலு பேர் இட்டுனு போய் பார்த்து பண்ணி பட்டு சட்டை பட்டு வேஷ்டி அதுக்கு வந்து சந்திரக்காளி புடவை இதெல்லாம் வச்சு தான் தாலிக் கட்டுவோம் நம்மளுடைய பழமொழி அதான் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பழமொழி அதான் கட்டி தாலி கட்டுவோம் நல்லா நம்ம நாட்டுக்கு அதான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை சந்திரக்காளி புடவை இதை வச்சு தான் திருமணம் செய்து முடிப்போம் கல்யாணத்துக்கு வேறு எதுவும் இல்லை